நான் வந்து பிறந்தது வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பிறந்தேன் அங்கேருந்து எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே வேலைக்கு வந்துட்டாங்க வாத்தியார் வேலைக்கு வந்துட்டாங்க அவங்க கூட கிளம்பி நாங்கள் சின்ன சேலம் வந்துட்டோம் வந்து அங்கேயே பத்து வருடமாக நான் படித்து திரும்ப மறுபடியும் எங்கள் ஊருக்கு நான் போயிட்டு பன்னெண்டாவது முடித்து என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க மேரேஜ் பண்ணி கொடுக்கும் போது நான் பன்னெண்டாவது முடிச்சோன்னே என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்த மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனியாமூருங்கற ஊரில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சின்ன வயதில் பன்னெண்டாவது முடிச்சவொடனே பதினெட்டு வயதில் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த வயதில் நான் வந்து பன்னெண்டாவதுலேருந்து எங்க வீட்டுக்கார்ரு மறுபடியும் என்னை படிக்க வச்சாங்க பன்னெண்டாவதுலேருந்து பிலிட் டிகிரி பண்ணுனேன் டிகிரி முடிச்சுட்டு மறுபடியும் டிடிசினு ஒரு டிகிரி பண்ணுனேன் ட்ராயிங் இது அது முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும் போது ட்ரெயினிங் போயிட்டு வந்தேன் டிடிசிக்கி அதுக்கப்புறோம் இப்போ எம்ஏ படித்து பீஎட்டும் படிச்சிட்டேன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்காரரு தான் உதவி செஞ்சார் அதெலாம் படிச்சு முடித்த உடனே எனக்கு பார்ட்டைம் ஜாப் டீச்சராக வேலை வந்துச்சு அந்த வேலையும் எங்கள் வீட்டுகாரரு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு நான் கல்யாணம் ஆகி வந்தும் எங்கள் வீட்லேயும் நான் சந்தோஷமாக தான் ரொம்ப கஷ்டப்படல வந்தேன் கல்யாணம் ஆகி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேற்றம் பண்ணி எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு நான் இந்த வேலைக்கு வந்துருக்கேன் இப்போ நான் டீச்சராகவும் ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்ணாலும் குறைவான சம்பளம்தான் அந்த சம்பளத்தை வச்சு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம் எங்கள் வீட்டுக்காரரும் வேலைல இருக்காங்க நானும் வேலையில் இருக்கேன் ரெண்டு சம்பளத்தையும் வச்சு எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சு அவங்கள ரெண்டு பேத்துயும் சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு அவங்கள காலேஜ் படிக்க வச்சு அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் எங்களால் ஆன எல்லாம் அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நாங்கள் செஞ்சு அவங்கள மேலே கொண்டுட்டு வந்தோம் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையான சீர்வரிசைகள் அத்தனையும் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சம்பாதிச்ச காஸுல் தான் அத்தனையும் உழைத்து கொடுத்து எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் பொண்ணுக்கு இப்போ பேர குழந்தைங்களும் நாங்கள் எடுத்துகிட்டோம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இன்றைக்கி நான் நிம்மதியாகவும் மற்றவங்களுக்கு பத்ருபா கொடுத்து அவங்களோட உதவி அவங்களுக்கு நான் உதவி செய்கிற அளவுக்கோ இந்தளவுக்கு நான் முன்னேற்றம் அடஞ்சுருக்கன் அப்படின் சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் என்னோடய கணவர் தாங்க அவரு தான் என்ன இந்தளவுக்கு நாலு பேர் போற்ற அளவுக்கும் பெருமை படுற அளவுக்கும் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின் சொல்லி சொன்னா அதுக்கு அவருதாங்க காரணம் என் பிள்ளைங்களாலேயும் எனக்கு பெருமை உண்டு ஏன் என்னோடய வீட்டுக்கார்ராலையும் எனக்கு பெருமை உண்டு எப்பவும் எனக்கு அவரு சப்போட்டாக இருப்பார் எல்லா விதத்துலேயும் அம்மா வீட்லேயும் சரி எங்கள் அப்பா அம்மா என் அண்ணன் தம்பி எல்லாரும் எங்களுக்கு உதவியாக இருப்பாங்க எனக்கு என்ன தேவையோ நான் ஒரே பொண்ணு எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவங்க எனக்கு வாங்கி கொடுப்பாங்க நான் கேட்கும்போதெல்லாம் எனக்கு என்னென்ன தேவை அப்படின் சொன்னால் எதுவாக இருந்தாலும் வேண்டாம் அப்படின் சொல்லாமால் எங்கள் வீட்டுக்கார் எனக்கு அத்தனையும் வாங்கி கொடுப்பாரு அதை எல்லாத்தியும் வச்சுக்கிட்டு இந்த நிமிடம் வரைக்கும் எல்லோத்தோடையும் எங்கள் சொந்தம் பந்தங்க கூடயும் எங்கள் உற்றார் உறவினர் கூடயும் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறன் எனக்கு எந்த குறையும் இல்லாத கடவுள் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்து நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டன்னா அதுவே எனக்கு போதும்